பெண்கள் வந்து ஏன் அந்த சமையல் அறை சொப்பு சாமான்லாம் விளாண்ட்டுருந்தாங்கனாக்கா அந்த காலத்தில் அது அப்படியே பெண் அடிமைன்றது ஓங்கி இருந்தது அதுக்கப்புறம் அப்போது அந்த டைம் ஆண் ஆதிக்கம் அதனால பெண்கள் அதை தவிர வேற எதுவும் விளாட முடில வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க வெளியே வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது அதை அதை அந்த விளாட்டை தான் பண்ண முடியும் ஆனால் அது அந்த அப்போது அதுக்கப்றம் இப்போதுலாம் வர வர எல்லா விளையாட்டுலேயும் பெண்கள் தான் முதலிடோம் பிடிக்கிறாங்க ஒலிம்பிக்லேயும் பெண்கள் தான் அதிகம் கோல்ட் மெடல் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏஷியன் கேம்லேயும் பெண்கள் தான் நிறையா மெடல் அடித்தாங்க இப்போது மல்யுத்தம் மல்யுத்தத்துலேயும் பெண்கள் தான் ஃப்ளைட் ஓட்டுறாங்க மல்யுத்தம் இப்போது ஒலிம்பிக்கில் கூட மல்யுத்தத்தில் இண்டியா சார்ந்த பெண்மணி மணிப்பூர் சார்ந்த பெண்மணி தான் கோல்டு அடித்தாங்க இந்த மாதிரி நிறையா இருக்கு பெண்கள் அது அது அந்த காலத்தில் தான் பெண்கள் அந்த விளையாட்டு அது ஆண் ஆதிக்கம் இருந்ததால அப்படி இப்போது எல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவல் தான்னு எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு ஏன்னா அதனால் எல்லாத்துக்கு காரணம் படிப்பு படித்து எல்லாம் கொஞ்சம் தெளிவாகிட்டாங்க தெளிவாகிட்டு தெளிவானதால் மட்டும் தான் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கு எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்னு